ஆ சொல்லுங்கள் சார் ஆ சார் நீங்கள் ஒரு த்ரீ வீக்ஸ்ஸுக்கு முன்னாடியே த்ரீ வீக்ஸ்ஸுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க சார் ஆ ஓகே சார் சார் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் பத்திரிக்கைக்கு மேலே வாங்குனீங்கன்னா என் ஆஃபர் இருக்கும் சார்

ஆ ஓகே

உங்களுக்கு ப்ரைஸ் ரேட் எவ்வளோ சார் வேணும் ப்ரைஸ் ரேஞ் எவ்வளோ சார் எதிர்பார்க்குறிங்க ப்ரைஸ் ரேட் இல்லை நீங்கள் நேரில் வந்து நேரில் வந்து பார்க்குறிங்களா சார்

ஆ ஓகே சார் ஸ்டார்டிங் பன்னெண்டு ருபால பன்னெண்டு ருபால இருந்து இருக்குது சார் ஆ பன்னெண்டு ருபாலேருந்து இரநூறு ஆ ஓகே சார் எப்போ சார் கல்யாணம் ஆ லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுறேன் சார் ம் ஓகே சார்